பறவைகளைப் பற்றி நாங்கள் நாங்கள் நல்லா பா கேட்டிருக்குறோம் பாடப் புத்தகத்துலெல்லாம் கூட பார்த்துருக்குறோம் ஒரு மழைக் காலத்தில் கூட அந்த ஒரு குயில் ஓசை அந்த காக்கா கத்துகிறது எல்லாம் நாங்கள் கேட்டிருக்குறோம் இப்போ எங்கள் ஊர் சர்ச்சில் கூட பாருங்கள் டெய்லியும் சாயங்காலம் சாயங்காலம் வந்து புறா ஒரு ஐம்பது புறா நூறு புறாக்கிட்டே வந்து அங்கே தங்கும் அது வந்து சாயங்காலத்துல அந்த ஓசையை பார்த்து நாங்கள் ரொம்ப நான் நல்லா இது ப பார்த்துக்குறோம் ரொம்ப அழகாகவே இருக்கும் அது இப்போ புக்கு பாடப் புத்தமெல்லாம் பாருங்கள் இப்போ அந்த பாடப் புத்தகம் வச்சு தான் இப்போ த எல்லா பறவைங்கள் இந்த பறவை இருக்குது அது இருக்குதுன்னு எல்லாம் பசங்களெல்லாம் படிக்குதுங்க இப்போ அந்த சிட்டுக்குருவி இனம் எல்லாம் அழிஞ்சுப் போச்சு இப்போ அது அதனால இப்போ பாடப் புத்தகத்தில் அந்த புக்கை பறவைங்களெல்லாம் வைக்கறதுனால நிறையா பசங்கள் சின்னப் பிள்ளங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் அதை பார்த்து ஓ இந்த பறவைனா இருக்குது என்ட்டு நம்ம அதை ப பேரெல்லாம் சொல்ல முடியுது வேறு இப்போ அந்த பாடப் புத்தகத்தில் பார்த்தோன்னா புக்கு ப பறவைங்கள் வர்லைன்னாக்கா எந்த ப பறவையும் எல்லாம் அழிஞ்சுட்ற மாதிரி யாரும் அந்த பறவைங்களை ப பேரே மறந்துடுவாங்க அதனால வந்து பறவைங்கள் இருக்கிறது இப்போ எங்களுக்கு ரொம்ப ச நல் நல்லது ஒரு மழை டைம்லெல்லாம் அது வந்து அழகாக ஒரு குயிலெல்லாம் ஒரு ஓசை ஒரு காக்கா எல்லாம் மழை டைமில் கி கிளி அவ்வளோ சௌண்டு அழகாக கேட்கும் அதை பார்த்து நாங்கள் ரசிக்கிறோம்